ஹலோ கேட்குதுங்களா ஒரு ஒரு ஏக்கர் கொல்லை வந்து சுத்தம் பண்ணனுமா அதுக்கு எத்தனை பேர்மா தேவைபடுவாங்க ஆள் தேவைபடுது எங்களுக்கு எத்தனை பேர் வருவீங்க ஆ ஆமாம் ஆமாம் சொந்த லேண்ட்டுதாமா

அது ஒன்றுமே இல்லை அது வந்து வறண்ட நிலமாதான் இருக்கு அதை சுத்தம் பண்ணி அதை வந்து ஆஃப்டர் வந்து நாங்கள் அக்ரிகல்ச்சர்க்கு யூஸ் பண்ணுறா மாதிரி இருக்கும் அதற்காக அதை சுத்தம் பண்ணி கொடுக்குறதுக்கு ஆள் தேவைப்படுது ஒரு ஏக்கர் அளவில் இருக்கு அதுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படும்

பத்து பேர் வருவீங்களா ஒரு ஆளுக்கு எவ்வளோமா சம்பளம் எழுநூறுரூவா கிட்டதட்ட அப்போ பத்து பேர் வருன்னா ஏழாயரூவா ஆகுமே ஏதுவும் கம்மி பண்ண மாட்டீங்களா இது தாங்க உங்கள் நல்ல லேபராக இருக்கீங்கன்னுதான நம்பர் கொடுத்தாங்க டப்புன்னு நீங்கள் கம்மி பண்ணி ஏதுவும் டிஸ்கவுண்ட் பண்ணாதானே உங்களுக்கு இந்த பிராஜெக்ட்டை கொடுக்கலாம்

சாப்பாடு வேறு என்ன வேறு டீ காபின்னா எடையில் வாங்கி கொடுக்கணுமா சரிம்மா சரிம்மா ஓகேமா சரிமா பேசிவிட்டு நான் சொல்லுறமா நான் பேசிவிட்டு சொல்லுறமா என்னக்கு என்னான்னு ஓகேமா நன்றிமா நன்றி